ரொம்ப நாளாக ஃபேனே இல்லாமல் இருந்தோம் நாங்கள் சரி பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கலாம்னா ரொம்ப வெலை அதிகமாக சொல்றாங்களேனு சொல்லிட்டு எல்லாரும் ஆன்லைனில் வாங்குகிறாங்களே நம்மளும் ஆன்லைனில் வாங்கலாமேன்னு ஆசைப்பட்டு அமேசானில் புக் பண்ணிணோம் அது வரத்துக்கே ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் கழிச்சு வந்து பிரிச்சு பார்த்தா நான் சொன்ன கலரே கிடையாது ப்ளூ கலர் சொல்லியிருந்தேன் அது பார்த்தா சிகப்பு கலராக வந்திருக்கு வேறு என்ன பண்றது சரி ஏதோ வந்துச்சேன்னு சொல்லி வாங்கி பிரிச்சு வச்சு அது மாட்டுறதுக்கு எலக்ட்ரிகல்காரரை கூப்ட்டா அவங்குளும் வரவேயில்ல நாலு நாள் கழிச்சி வந்து மாட்டி அது ஃபேன் ஒரு மாட்டும் போது ஓடுச்சு அது அவரு எலக்ட்ரிகல்காரரு போனதும் ஃபேன் அப்படியே நின்றுருச்சு வேறு என்ன பண்ணமுடியும் திருப்பி போடலான்னு இப்போ அதை யோசிச்சுட்டே இருக்கோம் என்னடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு காற்று வாங்கலாம்னு பார்த்தா அது ஃபேன் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி போட்டுட்டிருக்கலாம்னு இருக்கோம் இந்தமாதிரி ஆயிடுச்சு இந்த ஃபேன் வாங்கி